ஆமாம் சார் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சார் ஆ இருக்கு சார் ஷோஃபா இருக்கு கட்டில் இருக்கு எல்லா வகையான பர்னிச்சர்ஸும் இருக்கு சார்

இருக்கு சார் கண்டிப்பாக இருக்கு கடை வந்து காலையில் நைன் டு ஈவினிங் நைன் சார் ஆ இருக்கு சார் சண்டேஸும் ஓப்பனாக தான் இருக்கும் டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் ஒன் அண்ட் ஹாஃப் லேக்ஸுக்கு மேலே எடுத்தால் ஃபோர் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு சார் ஆமாம் சார் ஆ அதான் சார் ஃபோர் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தருவோம் நீங்கள் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் ஷோஃபா வந்து நம்மக்கிட்டே ரெண்டு மாடலில் வருது சார் ரெக்சின் டைப் ஒன்று வருது இன்னோன்னு வந்து வெல்வெட் டைப் ஒன்று வரும் சார் உள்ளே எல்லாம் ஃபோம் தான் ஆனால் மேலே கவர் மட்டும் ஒன்னு ஒரு டைப்பில் ரெக்சின் வரும் இன்னொரு டைப்பில் வெல்வெட் வரும் ஆ இருக்கு சார் வுட்டன் ஷோஃபா இருக்கு தேக்கில் செஞ்ச வுட்டன் ஷோஃபா இருக்கு அதில் குஷன் மட்டும் நடுவில் மட்டும் குஷன் வர்றது இருக்கும் அந்த குஷன் வந்து நம்ம ரெக்சின்லேயும் போட்டுக்கலாம் வெல்வெட்லேயும் போட்டுக்கலாம் ஆ இருக்கு சார் அல்மேரா பீரோஸ் இருக்கு அயன்லேயும் இருக்கு பீரோஸ் இருக்கு சின்னது பெருசு எல்லா சைஸ்லேயும் இருக்கு சார் ஆ ஸ்டீல் பீரோவும் இருக்கு சார் ஸ்டீல் பீரோ டபுள் சைடு கண்ணாடி வைச்சது எல்லாம் இருக்கு சார் ஆ டிரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு சார் எலக்ட்ரானிக் ஐட்டம் இல்லை சார் நம்மக்கிட்டே பர்னிச்சர் மட்டும்தான் ஆ இல்லை சார் பர்னிச்சர்ஸ் மட்டும்தான் ஆமாம் சார் நீங்கள் வாங்க நம்ம பார்த்துக்கலாம் ஃபோர் பர்சன்ட்டுன்றத நீங்கள் எடுக்கிறதை பொருத்து நாங்கள் ஃபைவ் பர்சன்ட்டாக கூட பண்ணலாம் நீங்கள் வந்திங்கனா சரி நாங்கள் வந்திங்கனா பார்த்துட்டு பிடிச்சத எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம் ஆ டைனிங் டேபிள் இருக்கு சார் ஆறு பேர் உட்கார மாதிரி இருக்கு பத்துபேர் உட்கார மாதிரி கூட இருக்கு நாமளாக கஸ்டம்மேடு நாமளாக நீங்கள் சொல்லி எந்த மாடலில் செய்ய சொல்கிறீங்களோ அந்த மாடலில் கூட சொல்லி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் சார் அந்தமாதிரி கூட இருக்கு நீங்கள் மாடல் சூஸ் பண்ணிங்கனா அதுக்கு தகுந்த மாதிரி அது ஸ்பெஷலாக அதுக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் கேக்கிற மாதிரி செஞ்சு தருவாங்க நீங்கள் சொல்லிவிட்டு போய்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வென்ட்டி டேஸ் வெயிட் பண்ணிங்கனா போதும் பதினஞ்சு இருபது நாளைக்குள்ளாற நீங்கள் சொல்கிற மாடலில் அப்படியே செஞ்சு தந்துடுவாங்க நாங்கள் வீட்டுக்கு அப்புறம் ஃப்ரீ ஹோம் ஃப்ரீ ஹோம் டெலிவரி எல்லாம் பண்ணுறோம் சார் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் சரி ஹோம் டெலிவரி ஃப்ரீ ஓகே சார் அப்புறம் ஆ ஆ கண்டிப்பாக வாங்க சார் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றோம் ஓகே சார் தேங்க்யூ சார் ஆ ஓகே சார் நன்றி சார் ஓகே ம்